புகைப்படம் எடுக்கிறதுல முறையான பயிற்சியெலாம் பெறலை ஆனால் நிறையா செல்ஃபி எடுக்கிறது நிறை எங்களையே அறியாமல் நாங்கள் செல்ஃபி எடுக்கிறோம் அதேமாதிரி இப்போ எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி போகிறேன் அப்படின்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது அதுமாதிரிலாம் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்புறோம் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி இந்த யூடியூப்பை பார்த்து ஃபிளவர் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அதுமாதிரி நம்மளையே எப்படி நல்லா எடுத்து இன்ஸ்டாகிராம்லையோ ஏதோ ஒரு இணையதளத்தில் போஸ்ட் செய்வது அதுக்காகலாம் கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ் எடுப்போம் அதேமாதிரி அதை பற்றி படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது விஸ்காம் படிச்சு ஃபோட்டோகிராஃபி படிக்கலான்ட்டுருக்கேன் அதே மாரி ஓவியத்துலையும் ஃபோட்டோகிராஃபிலையும் கொஞ்சம் நிறையா ஆர்வம் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நான் ரொ ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கேன்